நம்ம லைஃப்பில் ட்ராயிங்குங்றது நம்ம லைஃப்பில் ட்ராயிங்குங்றது வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒன்று எதை எப்படின்னா ஒரு பிக்ச்சர் வந்துட்டு தௌசண்ட் வேர்ட்ஸ்ஸுக்கு சமம்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம வந்துட்டு இவ்வளோ இது எழுதுறோம் இப்போ நிறையா ஒரு பெரிய பேரக்ராஃப் இப்போ ஒரு டாப்பிக் நேச்சர் அப்படின்னா நம்ம அதை பற்றி ஒவ்வொன்றா எழுதணும் க்ராஸ் பேர்ட்ஸ் அது என்னென்ன பண்ணுது ப்ளான்ட்ஸ்ஸு அனிமல்ஸ் ஃப்ரூட்ஸ் அங்கே உள்ள எல்லாத்தை பற்றியும் அந்த சரௌண்டிங்ஸ் எல்லாத்தை பற்றியும் நம்ம வந்துட்டு கேஷ்வலாக நம்ம பொறுமையாக எழுதி எழுதுவோம் பட் நம்ம ஒரு ட்ரா பண்ணிவிட்டோம் அப்படின்னா அதை ஒரு பிக்ச்சரில் எல்லாம் அடங்கிடும் இப்போ ஒரு பிக்ச்சர் வந்துட்டு உண்மையாகவே தௌசண்ட் வேர்ட்ஸ்க்கு சமம்னு சொல்லி சொல்லுவாங்க நம்ம அந்த ஒரு பிக்ச்சர் இப்போ பார்த்தாலே நம்மளுக்கு வந்துட்டு புரிஞ்சுரும் இப்போ வந்துட்டு டோன்ட் வேஸ்ட் வாட்டர் அப்படின்னு எழுதி அதுக்கு ஒரு டாப்பிக் எழுதுறதுக்கு பதிலாக காமனாகவே அது ஒரு பிக்காக அந்த வாட்ரை வந்துட்டு நம்ம வந்துட்டு போட்டோம் அப்படின்னா வாட்ரை வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்ற மாதிரி ஒரு பிக் போட்டோன்னால் அது எல்லாேருமே புரிஞ்சுப்பாங்க நம்மளுக்கு பார்க்கவுமே இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருக்கும் அது பார்க்கணும் தூண்டும் அந்தமாதிரி நம்ம செய்யணும்னு தூண்டும் அதுதான் வந்துட்டு ட்ராயிங் வந்துட்டு ரொம்ப முக்கியம்னு சொல்கிறாங்க ஸோ ஃபாரீன்ஸ்லெல்லாம் ட்ராயிங்க்காக ஒரு பெரிய சேல்ரியெல்லாம் கொடுக்குற லெவலுக்கு அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் தராங்க அந்தளவுக்கு ட்ராயிங் ரொம்ப முக்கியம் சமுதாயம் சிறப்பாக இருக்க இது எப்படி உதவுதுன்னால் இப்போ வந்துட்டு எப்படி சொல்லணும் இப்போ வந்துட்டு நெ நிறைய விஷயங்கள் நான் வாயிலில் சொல்ல முடியாத விஷயமெல்லாம் வந்துட்டு சமுதாயத்துக்கு இப்போ ஒரு சொசைட்டிக்கு நம்ம ஏதாச்சும் முக்கியமாக ஒன்று சொல்லணும் அப்படின்னா நம்ம ட்ரா பண்ணி காமிச்சுட்டோம் அப்படின்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக புரிஞ்சுப்பாங்க அதனால்தான் நம்ம சரௌண்டிங்ஸில் பார்க்குறோம் நிறையா சுவுர்லலாம் இப்பெலாம் வந்துட்டு காமனாக சொல்கிறதுக்கு பதிலாக எழுதுறதுக்கு பதிலாக ட்ராயிங் மாதிரி பிள்ளைங்களை வச்சு வரை வரைஞ்சிட்றாங்க ஸோ அது வந்துட்டு ரொம்ப ந ரொம்பவே நம்மளுக்கு வந்துட்டு உதவுது ட்ராயிங்